வணக்கம் நான் கதிரவன் பேசுறேன் பாண்டியன் ஹோட்டலா அல்வா ஆர்ட்ரு பண்ணணும் அதுக்கு அல்வா ஆர்ட்ரு பண்ணும் அதுக்கு சுகர் அதெலாம் கொஞ்சம் இது பண்ணணும் அப்டேட் பண்ணுற மாதிரி எதா ஆப் இருந்தா சொல்லுங்கள் சார் இருக்கா ஓகே நான் அப்டேட் பண்ணிவிட்றேன் ஓகேவா ஆ தேங்க்யூ சார்